நான் சின்ன வயசாக இருக்கும் போதுலிருந்தே எனக்கு படம் வரைகிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் தேச தலைவர்கள் மரம் செடி வீடு இயற்கை காட்சி இதை போல் படங்கள் எல்லாமே எனக்கு வரைகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் கலரிங் பண்ணுகிறது இந்த ஸ்கெட்ச் வாட்டர் கலர் கிரையான்ஸ் இதெல்லாம் வச்சு கலர் பண்ணி நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே நான் கலர் பண்ணுவேன் நான் ஸ்கூல் டேஸ்லெல்லாம் இதை போல் நிறைய ட்ராயிங் வரைஞ்சு ப்ரைஸ்செல்லாம் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லார் முன்னாடியும் ப்ரைஸ்செல்லாம் வாங்கிறது இதை போல் தேச தலைவர்கள் படமெல்லாம் வந்து அந்த ஸ்டிலில் எப்படி இருக்கோ அது போலவே நான் வரைஞ்சு நிறைய ப்ரைஸ்செல்லாம் வாங்கியிருக்கேன்